ஹலோ ஆமாம் சிஸ்டர் விஜய் தான் பேசுகிறேன் சொல்லுங்க சிஸ்டர் ஆ சொல்லுங்க சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் ஆ பரவாயில்ல சிஸ்டர் இப்போ ஆனால் கொஞ்சம் சாப்பிட தான் முடியல பிளட் டெஸ்ட் போன வாரம் எடுத்தோம் பிளட் கவுண்ட்டெலாம் நல்லா தான் இருக்குது அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா சாப்பிட சிஸ்டர் தான் கொஞ்சம் முடியல ஆ ஆ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் சிஸ்டர் சில சில நேரத்தில் மயக்கம் ம் மயக்கமாக இருக்குது சிஸ்டர் காலையில் எழுந்த ஒடனே அது சாப்பிட சாப்பிட குள்ளே கசப்பாக வருது அது தான் என்ன பண்ணுறதுனு தெரில ஆ செக் பண்ணிணேன் சிஸ்டர் நார்மலாக தான் இருக்குதுனு சொன்னாங்க சரி சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் நாளைக்கு அன்றைக்கி பார்த்த அந்த டாக்டர் தான் இருப்பாங்களா சிஸ்டர் அந்த பழைய ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வரணுங்களா பார்க்க வரக்குள்ளே சரிங்க சிஸ்டர் என்றைக்கி சிஸ்டர் வரணும் சரி சிஸ்டர் நாளைக்கு காலையில் வரோம் சிஸ்டர் ஆ சரிங்க சிஸ்டர் தேங்க்கியூ நன்றி சிஸ்டர்